இந்தியாவில் எனக்கு பிடித்த மாநிலம்னால் என்ன சொல்கிறது லடாக்னு சொல்லலாம் ஏன்னால் லடாக் போகிறது ரொம்ப நாள் கனவு அங்கே வந்து நான் மட்டும் தனியாக பைக் ரைடு போய் லடாக்கு போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கிட்ட நல்லா பேசி பழகிட்டு வரணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த லடாக்கு வந்து அந்த பனி அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் லடாக் போகணுன்னு ஆசைப்பட்றேன் இந்தியாவில் வந்து ஒரு நூறில் ஒரு தொண்ணூற்றெட்டு பர்சன்டேஜ் எல்லோருமே லடாக்தான் போகிறானுங்க ஏன்னா அந்த லடாக் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த ஃபீலே தனி ஃபீல் அதனால ஒரு பைக் ரைடு லாங் ட்ராவலாக போய் அண்டு லடாக் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை எனக்கு அதனாலதான் அந்த லடாக்கை பிடிக்கும்